தற்காப்பு கலையை கலைகள் உங்கள் கவனத்தை எப்படி மேம்படுத்தி உள்ளன அது உங்கள் படிப்பிலும் எப்படி உதவியது தற்காப்புகலைகள் அது எப்படி என்னோடய கல்வியில் உதவுச்சுன்னா ஒரு வாட்டி நான் வந்து என்னோடய டென்த்து லெவல்த்தில் நான் படிக்கும்போது பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு படிக்கும்போது நான் வந்து என்னோடய புக்கில் ஒருத்தரை பற்றி படித்தேன் அவர் தற்காப்பு கலைப்புக்கு வந்து ரொம்ப பேர் போனவர் அப்படின்னு சொல்லியிருந்தது எனக்கு ஒரே ஆச்சரியம் யார் இது நம்ம நாட்டில் பிறந்தவரா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆமாம் எல்லோருக்கும் தெரிஞ்சவர்தான் பல்ல பல்லவ ராஜ்ஜியம் பல்லவ ராஜ்ஜியத்தின் ரொம்ப அழகான முகத்தை கொண்ட ஒரு பெரிய மாமன்னர் அவர் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுருக்கும் நான் யாரை பற்றி சொல்கிறேன்னு போதி தர்மர் அவர்கிட்டேருந்துதான் எனக்கு அந்த தற்காப்பு மேலே அதிகமான ஈடுபாடு வந்தது தன்னோடய மனதை ஒருநிலைப்படுத்தி அவர் கற்றுகிட்ட நிறைய கலைகள் அவரோடய உடம்பையும் சரி அந்த குங்ஃபூ இந்த மாதிரி எல்லாத்தையுமே மனதை ஒருநிலைப்படி ஜிங் புத்திசம் என்ற ஒரு மாபெரும் படைப்பை அவர் படைத்தாரு அது மட்டும் இல்லாமல் எப்பேர்ப்பட்ட மனதையும் வந்து ஒருநிலைப்படுத்தி நம்மளால் வந்து கண் ஒரு கோட்பாட்குள்ள வைக்க முடியுங்றத வந்து அந்த அவரை பற்றி நான் படித்ததுக்கு அப்புறந்தான் நான் தெரிஞ்சுகிட்டேன் நானும் வந்து புத்திசம் ட்ரை பண்ணியிருக்கேன் ஜின் கலைகளை வந்து நானும் நிறையா படிச்சுருக்கேன் எனக்கு ஜின் கற்று கொடுத்த ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா ஜின் வந்து எல்லாமே நம்ம நம்ம நடக்கிறது பேசுகிறது சாப்பிட்றது தூங்குறது பார்க்கறது நம்ம அனுபவிக்கிறது நம்ம யோசிக்கிறது இது எல்லாமே வந்து ஜின் தான் ஜின் புத்திசம் வந்து எனக்கு ஒரு புதுவிதமான வாழ்க்கையை கொடுத்தது ஜின் கற்றுக்கிட்டத்துக்கு அப்புறம்தான் நான் வந்து கல்வியில் ரொம்ப அதிகமான ஈடுபாடு எனக்கு வந்துச்சு வேலை பார்க்கும்போது எனக்கு சரியான வந்து ஒரு ஒரு ஒரு நம்ம எதுக்கு இது கற்றுக்கணும் எதுக்கு நம்ம பயன்படுறோன்ற ஒரு அறிவு எனக்கு கிடச்சிது அதுலேருந்து நான் ரொம்பவே அழகா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் என்னோடய ஜின்னையும் அந்த ஜின்னுக்கான வழி நேர் நேர்காணலையும் ஜின் ஒரு அற்புதமான வாழ்க்கை அது எனக்கு கற்றுக் கொடுத்துது நிறைய படிப்புலேயும் என்னை ரொம்பவே உயர வைச்சுது ஜின் எல்லோருமே கற்றுக்கணும் அது மட்டும் இல்லாமல் தற்காப்பு வந்து நம்மள பாதுகாக்கிறதுக்குதான் பாதுகாத்துக்கொள்கிறதுக்கும் நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு வந்து நம்ம சொல்லி கொடுக்க வேண்டிய கலைகளை நம்மளோட முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அதை நம்ம வெற்றிகரமாக நம்மளோடய அடுத்த தலைமுறைகளுக்கு எடுத்து சொல்லணும் நம்மளோட படிப்புலேயும் வந்து அது கண்டிப்பாக